இந்தியாவில் ஃபேமஸ்ஸான யோகா குருக்களில் யோகி வாசுதேவ் திருமலை கிருஷ்ணமாச்சாரியர் அப்புறோம் பிகேஎஸ் ஐயங்கார் மா அப்புறோம் மகரீஷி மகேஷ்யோகி அப்புறோம் இவங்க இவங்க எல்லா யோகாவில பெரிய பெரிய ஆளுங்கள் இதில் இதில் வந்து என்ன ஊக்கவிச்சது சத்குரு அவரை பற்றி தெரிஞ்சானால யோ யோகா மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அவர் சொன்ன வார்த்தை வார்த்தைகளை ஃபாலோ பண்ணதுனால என்னோட கோவமெல்லாம் குறஞ்சிது அக்கோவமெல்லாம் கொறஞ்சதுனால என்னையை பற்றி நானே தெரிஞ்சிக்க முடிஞ்ச்சு